என்னோடய மிகப் பெரிய பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக எல்லோரையும் நம்பிடுவேன் அப்புறம் வந்து ஈஸியாக ஒரு இடத்துல அடாப்ட் ஆகிடுவேன் அப்புறம் என்னை நம்பி ஏதாவது ஒரு விஷயம் செய்ய சொன்னாங்க அப்படின்னா அதை எதுவுமே யோசிக்காமல் சரின்னு சொல்லிடுவேன் என் மேல் உண்மையாக ந நம்பிக்கை வைச்சிருக்காங்கன்னா அதை நான் உடைக்க மாட்டேன் அந்த நம்பிக்கையை வந்து அப்படியே கையாளணுன்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் என்னோடய பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக நம்பி ஏமாந்துடுவேன் அது ஒரு பலவீனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷை டைப் ஃபியர் குரூப்பாக இருக்கிறது பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கனா ரொம்ப பயப்படுவேன் இப்போது ஓரளவுக்கு ஆஃப்டர் நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் நான் விட்டுட்டேன் பயமெல்லாம் இல்லை ஆனால் இப்போதைக்கி இப்போது வரைக்கும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை நான் குறைக்கப் பார்க்கணும் அது ஒரு பெரிய குறையாகதான் நான் நினைக்கிறேன்